தஞ்சாவூர்ல வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ஃபேமஸ் அங்கே இருக்க தஞ்சாவூர் கோயில் ராஜ ராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயில் ஃபேமஸ் அப்புறம் அரண்மனை இருக்குது பூங்கா இருக்குது தஞ்சாவூர் வந்து டெல்டா மாவட்டம்னு சொல்லுவாங்க ஏன்னா விவசாயம் அதிகமாக பண்ணுற மாவட்டம் வந்து டெல்டா மாவட்டம் ஸோ அதனால தஞ்சாவூர் மாவட்டத்தை டெல்டா மாவட்டம்னு சொல்லுவாங்க விவசாயம்ங்கிறது வந்து அங்கே நிறையா உற்பத்தி ஐ மீன் நெல் உற்பத்திக்கு தகுந்த இடம்னா அது வந்து தஞ்சாவூர் தான் ஸோ அங்கே நிறையா நெல் விளையும் இன்னொன்று வந்து அங்கே வந்து தலையாட்டி பொம்மை ஃபேமஸ் அப்புறம் தஞ்சாவூர் பெரிய கோயில் அந்த கோயில்ல இருக்க நந்தி அந்த சாமியை பத்தினது ராஜ ராஜ சோழன் கட்டினது அதுவெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்புறம் வந்து அந்த ஊரில் இருக்கிற அரண்மனை வந்து ஃபேமஸ் அங்கே இருக்கிற பூங்கா அப்புறம் மணி மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது அங்கே வந்து பூங்கா மாதிரி பார்க் மாதிரி இருக்கும் ஸோ கேம்ஸ் விளாட்லாம் நிறைய இருக்கும் சீசா லாங் ஜம்ப் இதை மாதிரிலாம் இந்த விளாட்றதுலாம் நிறைய இருக்கும் ஸோ அது வந்து ஃபேமஸ் அங்கே